பசுமை மற்றும் தூய்மையான சுற்றுசூழல் வந்து எப்படி இருக்குணுன்னா வந்து நம்ப பாரத பிரதமரே சொல்லிருக்கார் தூய்மையான பாரதம் தான் நம்மளோட இந்தியாவுக்கு தேவை அப்படினு சொல்லிருக்கார் அதனால தான் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மரம் வளர்க்குணுன்னு சொல்லி இருக்காங்க அதை வந்து நம்ப சிறப்பாக செஞ்சோம்னாவே வச்சிக்கிங்களேன் நம்ம தூய்மையான பாரதத்தை உருவாக்கலாம் ஒரு மரம் வந்து நம்பளுக்கு எவ்வளோ ஆக்ஸிஜனை கொடுக்குதுனு பார்த்தம்னா நம்ப உடம்புக்கு தேவையான ஆக்ஸிஜனை நம்ப மரம் வந்து மரத்துல இருந்து நம்ப எடுத்துக்குறோம் அந்த ஆக்ஸிஜனை எடுத்துக்கிட்டு நம்ப என்ன பண்ணுறோம் அந்த கார்பன்டை ஆக்ஸைடை வெளியவிட்றதுனால நம்பளுக்கும் தேவையான காற்று கிடைக்கிது சுற்றி ஒரு மரத்தை வளர்த்தோன்னு வச்சிக்கிங்களேன் நல்ல மழை வளம் பெருகும் மழை வளம் சிறப்பாக இருந்தா மண்வளம் நல்லா இருக்கும் மண்வளம் சிறப்பாக இருந்தா செடி மரம் கொடிகளெல்லாம் நல்லா பா சிறப்பாருக்குன்னு வச்சிக்கங்களேன் இதெல்லாம் வந்து நம்ப தூய்மையான பா சுற்றுசூழலை வச்சிகிட்டால் மட்டும்தான் சிறப்பாக நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படின் நம்ப பாரத பிரதமர் நிறைய டைம் வந்து நம்பளுக்கு அறிவுறுத்திருக்காங்க அதன் மூலியமாகவும் நம்ப நிறைய பள்ளி குழந்தைங்களுக்கு கல்லூரிகளுக்கு பொது இடங்களில் எல்லாமே நம்ப வந்து சிறப்பாக அதை விழிப்புணர்வு செஞ்சிகிட்டு தான் இருக்கோம் செஞ்சிகிட்டு இருக்கும் போதும் வந்து நம்ம வந்து அதை வந்து எதன் மூலியமாக செய்யணுங்கிறாங்கனா இப்போ பசுமையான பாரதத்தை உருவாக்கணுன்னா நம்ப வந்து அந்த நெகிழிங்கறதை வந்து நம்ப தவிர்க்கணும் ஏன்னா அது வந்து மக்கும் மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள்ன்னு ரெண்டு இது சொல்லி மூணு இது சொல்லி இருக்காங்க மக்கும் குப்பைகள் வந்து நம்ப சாதாரணமாக அது போட்டுவிட்டா மண்ணில் போட்டாவே காய்கறிகள் இதுல்லாம் வந்து மக்கிரும் மக்கா குப்பைகள் வந்து நம்ப வந்து நெகிழி இந்தமாதிரி பிளாஸ்டிக் பையலாம் சொல்லம் போது அது வந்து பொதுவான இடத்துல நம்ப இப்போ ஒரு சுற்றுலா போகறோன்னு வச்சிக்குங்களேன் இப்போ நான் வந்து நாமக்கல் மாவட்டத்துலருந்து பேசுகிறேன் ஏ எனக்கு பக்கத்தில் அருகாமையில இங்கே வந்து சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டா கொல்லிமலை இருக்கு அது மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்த இடம் தான் அங்கே வந்து வல்வில் ஓரியோட விழா வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த சமயத்தில் வந்து அங்கே போய்விட்டு நான் ஒரு டைம் போயி இருக்கும் போது பார்த்தேன் நிறையா சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பொதுவான இடோன்னு கூட இல்லாம இப்போ அந்த இடத்துல வந்து அசுத்தப்படுத்துறாங்கன்னு வச்சிக்கிங்களேன் சாப்பிடுட்டு அந்த சாப்பிட கவரெல்லாம் அப்படியே போட்டு போகறது இது வந்து அந்த மண்ணையும் பாதிக்குது அதை சுற்றி உள்ள அந்த சுகாதாரத்தையும் சீர்கேடாக்குதா அதுனாலாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நோய் வர்றது இதுனா சில அறிகுறிகளை சில வித தான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலாம் வந்து அங்கே ஏற்படுது அதனால அந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்னா அந்த சுற்றுப்புறத்தை நம்ப பாதுகாக்கணுன்னா நம்ப அந்த சுற்றுலா போகும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ப ஃபர்ஸ்டு நம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்பளுக்கு வர பின்னாடி வர ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களான் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஓ நம்ப மா நம்ப அம்மா நம்ப பெரியவங்களாம் வந்து நம்ப அந்த சுத்த சுத்தமான இடத்த பா வச்சிருந்தா தான் குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு அவங்களும் போய் அந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால நான் என்ன இந்த இது மூலியமாக கருத்து மூலியமாக நான் என்ன தெரிவிச்சிக்கிறேனா தூய்மையான இந்தியா இருந்தா தான் நம்ப பின்னாடி வர குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பான காற்றை ஏற்படுத்த முடியும் பின்னாடி வர காலங்களில் நம்ப காற்று வந்து விலைக்கி வாங்க முடிய சூழ்நிலையில ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிக்கிறேன்